நான் வந்து ஓட்டுப் போட்டிருக்கேன் போடுறது வந்து பதினெட்டு வயதுலேர்ந்து உள்ளவங்க போடணுங்கிற ஒரு இது இருக்குது இது ஜனநாயக முறைப்படி எல்லோருமே ஓட்டுப் போட விரும்புவாங்க எல்லோரும் போடுவாங்க எங்கள் பக்கத்திலலாம் ஊரில் நிறையாப் பேர் எல்லோரும் போடுவாங்க நானும் போட்டிருக்குறேன் அப்போ வந்து சீட்டு கிழிச்சி அதில் வந்து ந நமக்குத் தேவையான வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு அச்சுப் போடுவோம் இப்போ வந்து ஈவிஎம் பேடில் வச்சு போடுறதுனால யாருக்கு விருப்பமோ அவங்களுக்கு போட்டிருவாங்க ஆனால் எல்லா மக்களும் விரும்பிப் போடுவாங்க யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க எந்த காசு பணம் பொருள் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படிங்கறத வலியுறுத்தி இந்த ஓட்டுப் போடுறத நாங்கள் வந்து சொல்கிறோம் அதேப் போல நாங்களும் நிறையா ஓட்டு போட்டிருக்கோம் நிறையா ஓட்டுச்சாவடிக்குப் போய் நாங்களும் வேலைப் பார்த்துருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் அதனால் மக்கள் எல்லோரும் விரும்பி தான் ஓட்டுப் போடுவாங்க யாரும் காசு பணம் வாங்கிறது இல்லை நல்ல மாதிரியா செய்வாங்க